நான் ஆன்லைனில் ஒரு வளையல் ஒன்று பார்த்தேன் அது நல்லா இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது ஏ எனக்கு அது வாங்கலாமா வேணாமான்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா ஆன்லைனில் வாங்குனவங்க எல்லாம் அதில் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நேரில் வந்தா அது வந்து நல்லா இருக்காது இல்லைன்னா யூஸ் பண்ணதுக்கப்புறோம் அது க கருத்துரும் அந்த மர்லாம் நான் நிறைய சொல்லி கேள்விப்பட் இருக்கேன் அதனால எனக்கு அந்த ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது வாங்கலாமா வேண்டாமா நல்லா இருக்குமா அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணி கிட்டே இருந்தேன் சரி வாங்கி தான் பாக்கலாம் சொல்லி வளையல் வாங்குனேன் அழகாக இருந்தது அது பாத்ததை விட எனக்கு கைக்கு கிடைக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அழகாக இருந்தது அது நான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் ஒரு ஆறு மாசம் ஓ ஒரு வருஷம் யூஸ் பண்ணேன் டெய்லி தான் போட்டுட் இருந்தேன் அந்த வளையலை ஏ கருக்கவும் இல்லை நல்லா இருந்துச்சு அப்படியே தான் இருந்தது ஏ எந்த ஒரு இதுவுமே அதில் ஆகலை ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட் இருந்தேன் எனக் பார்க்கறவுங்கலாம் கூட கேட்டாங்க வளையல் நல்லா இருக்கு எங்கே வாங்கனீங்க அப்படின்னு என்னோட அது தான் என்னோட முதல் இது அனுபவம்